ஒருவருக்கு எந்த டிசைன் பொருந்தும் என்று நீங்கள் வந்து அனுபவமா இல்லை சிறந்த படிப்பா என்று கேட்டுருக்கிங்க நாங்கள் வந்து படிப்பு முக்கியம் தான் ஆனால் வந்து அனுபவமும் தேவை படிப்பு படித்தா வந்து நாங்கள் அந்த அளவு வந்து எழுதுறத்துக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிசைன் வந்து நம்ம டைலரிங் போனால் அந்த டிசைன் வந்து பஸ்ட்டு ஒரு பொம்மைக்கு தைக்கணும்ன்னா கூட அளவு எடுத்து தைச்சி அதுக்கப்புறம் தான் ஒரு பேப்பரில் கட் பண்ணி அதை தைச்சிட்டு மறுபடியும் துணிங்க வெச்சி தைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது படித்து அந்த அளவுகள வந்து நம்ம அதை கரெக்டாக எழுதி வெச்சசோமுன்னாலும் அப்படி சப்போஸ் மறந்துவிட்டாலும் அந்த அளவு எடுத்து நம்ம பார்த்தா கரெக்டாக ஒரு ப்ளவுஸ் எப்படி தைக்கிணும் ஒருத்தருடிய ப்ளவுஸ் போட்டுருக்காங்க அது இந்த அளவு இருக்கும் இந்த இன்ச் இருக்கும்ன்னு நம்ம இது பண்ணி நம்ம டிசைன் வெச்சி நம்ம தைக்க முடியும் நீங்கள் வந்து இப்போ டிசைன் எந்த வகையான டிசைன்னாலும் தைக்கலாம் படிப்புன்றது படித்து நம்ம நாலு எழுத்து இது பண்ணுறதனால டிசைனுங்க இல்லை மற்றதுக்கு ஏதாவது சப்போஸ் எழுத இதுன்னா அதுவும் நம்மளுக்கு முக்கியம் தான் ஆனால் வந்து அனுபவன்னா இப்போ நம்ம டிசைன் நம்ம அனுபவத்தை வெச்சி தான் நம்ம வந்து டிசைன் பண்ணி நம்ம தைக்கிறோம் எந்த டிசைன்னாலும் நம்ம படிப்பு இருந்துவிட்டா மற்றும் டிசைன் வெச்சி தைக்க முடியாது அனுபவன்னா நம்ம எந்த டிசைன் ஒருத்தர் போட்டுருந்தா கூடம் ஓ இந்த ப்ளவுஸ் இவ்வளோ இன்ச் இருக்கும் இவ்வளோ அளவு இருக்கும் இந்த டிசைன் நம்ம இப்போ தைச்சியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு நம்ம நம்மளுக்கு உள்ளாரையும் ஒரு அனுபவம் வரும் அது வந்து ஒருத்தருக்கு நம்ம அந்த நம்ம தைச்சி கொடுத்தோம்மன்னா ஓ இந்த டிசைன் நல்லா இருக்குது நம்ம போய் நாலு பேருக்கிட்டே சொலலாம் இந்த அம்மா இந்த டிசைன்லாம் தைக்கிது அப்படின்ட்டு அவங்களுக்கும் ஒரு இது வரும் நம்ம படிப்பு அனுபவம் அப்படின்னும்போது நம்மளுக்கு அனுபவம் தான் கொஞ்சம் ரொம்ப முக்கியம் படிச்சுட்டா இப்போ நம்ம இத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கிறோம் என்னால் இதுக்கு மேலே படிக்க முடியல அப்படின்னா நம்ம இப்போ தைக்கிறோம் அப்படின்னும்போது நம்ம அனுபவத்தை வெச்சு நம்ம எப்போன்னாலும் நம்ம சாகிற வரைக்கும் கூட அது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இது வந்து தைச்சி நாலு பேர் கொடுத்தா நாலு பேர் பார்த்துட்டு நல்லா இருக்குதும்மா இந்த டிசைன் நல்லா இருக்குது நீ யாருக்கிட்டே தைச்ச என்ன அப்படின்ட்டு நம்மளுக்கு கேட்பாங்க அவங்களும் வந்து நம்மளுக்கு இந்த ஓ உனக்கு இவ்வளோ அந்த அளவுக்கு அனுபவம் இருக்கும்மா நீ இது தைய்யிம்மா இந்த டிசைன் தைச்சி கொடு எனக்கு அப்படின்னு கேப்பிங்க அதனால் தான் வந்து அதை வெச்சி நாங்கள் தைக்கிறோம்